ஓவியத்தில் தலைச்சிறந்த தமிழ்நா தமிழ்நாடு தான் அதில் வந்து ப பழங்காலத்தில் வந்து எல்லா கோயில்கள் கோயில்களிலையுமே ஓவியங்கள் வரைந்து கொண்டு வரை வரைந்திருக்கும் இந்தக்காலத்தில் சொல்லப்போனால் கோவில்களெலாம் இந்த ஓவியம்னால் அவ்வளோ இதெல்லாம் இருக்காது அந்த காலத்தில் என்ன சொல்றதுன்னா பெரியப்பெரிய ஓவியங்களெலாம் சில நல்லாயிருக்கும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலெல்லாம் சிற்பங்கள் சொல்லப்போனால் அதிகமாக இருக்கும் என்ன சொல்றதுன்னா இது என்ன சொல்றது யானை மாதிரி ஒரே கல்லில் பல உருவங்கள் இருக்கிறமாதிரி சிற்பங்களெலாம் செஞ்சுருப்பாங்க தஞ்சை பெரியகோயிலெலாம் என்ன சொல்லணும்னா ஒரே கல்லில் மூணு சிற்பங்கள் இருக்கிற மாதிரி நிறையா ஓவியங்கள் இருக்கும் ஆனால் இந்தக்காலத்தில் என்ன சொல்றதுன்னால் அதுமாதிரி ஓவியங்களெலாம் கிடையாது ஏன்னால் இந்தக்காலத்தில் அதுமாதிரி ஓவியர்களும் இல்லை அந்த காலத்து மாதிரி இப்போ இது ஓவியங்களெலாம் செய்யறதுமில்லை அந்தக்காலத்தில் மலைகளை குடஞ்சு கல்களெலாம் வெட்டிட்டு வந்து ஒரே கல்லில் பல ஓவியங்கள் செஞ்சாங்க இந்த காலத்தில் அப்படில்லாம் கிடையாது செங்கற்கல்லு பல செங்கற்கற்கள வச்சு தான் ஓவியங்களே செய்யிறாங்க வெறும் என்ன சொல்றதுன்னால் சிமிண்டு அதுமாதிரி இதில் தான் ஓவியங்கள் செய்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் உளியை வச்சு செதுக்கி என்ன சொல்றதுன்னால் உளியை வச்சு செதுக்கி கல்லிலையே ஓவியங்கள் செஞ்சாங்க இந்த காலத்தில் ஆனால் சிமெண்ட் வச்சு செய்கிறாங்க பெயிண்ட்டுக்கெலாம் அந்தக்காலத்தில் பழங்கள் பழங்களை வச்சு அதுமாதிரி தான் சாறை வச்சுதான் இது ஓவியத்துக்கு கலர் அடிக்கிறது அதுமாதிரிலாம் பண்ணாங்க ஆனால் இந்தக்காலத்தில் பெயிண்டு பெயிண்ட்டுக்கு வந்து வாட்டர் பெயிண்டு அதுமாதிரிலாம் நிறையா வந்துருச்சு ஆனால் அந்தக்காலத்தில் அப்படி அடிச்சது பல ஆண்டுகள் என்ன சொல்றதுன்னால் ஓவியங்கள் பல ஆண்டுகளில் அந்த இது கலர் அழியாமல் இப்போ எக்ஸாம்புளுக்குக்கூட தஞ்சை பெரியகோயிலில் இருக்கிற கலர்னால் அந்த காலத்திலயே அடித்ததுதான் கோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டும்போது அடித்த பெயிண்ட்டு தான் அந்த காலத்திலேர்ந்தே இருக்குது ஆனால் இந்தக்கால பெயிண்டுகளெலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷந்தான் இருக்குது அதுக்கடுத்து அழிஞ்சு போயிடுது திருப்பி அடிக்கிறமாதிரி வருது ஆனால் அந்தக்காலத்திலியே அடித்த பெயிண்டு தஞ்சை பெரியகோயில்லெலாம் இன்னும் அதேமாதிரி இருக்குது அதனால இந்தக்காலத்தில் வரதுன்னா ஈஸியான வேலையாக இருக்குது ஆனால் ரொம்ப காலம் உழைக்க முடியுது அந்தக்காலத்தில் கஷ்டமான வேலையாக இருந்துச்சு அதிகநாள் உழைக்கிது அதுக்கடுத்து இப்போ சொல்லப்போனால் இப்போ த இது மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பார்த்தா அதிக கணக்கான சிற்பங்கள் இருக்குது நிறையா நம்ம இந்தக்காலத்தில் செய்யமுடியாத சிற்பங்களெலாம் அந்தக்காலத்திலயே செஞ்சுருக்காங்க ஆனால் நம்ம இப்போ பல டெக்னாலஜி வந்தும் இந்தக்காலத்தில் நம்ம செய்ய முடியலை ஆனால் அந்தக்காலத்தில் சிறி சிறிய ஒரு சுத்தியலும் உளிகளும் வச்சுதான் அந்த காலத்திலயே பண்ணியிருக்காங்க அது எப்படின்னே தெரியல ஆனால் இந்தக்காலத்தில் அது பண்ணவே முடியாது அதனால் என்ன பண்ணணும்னா அந்தக்காலத்து சிற்பங்களை வந்து ப நம்ம என்ன சொல்லுவோம் ப பாதுகாத்து வச்சுக்கறணும் இந்தக்காலத்தில் அதுமாதிரில்லாம் பண்ணவே முடியாது அதனால ஓவியங்களும் சிற்பங்களும் கோவி கோவில் அதெல்லாம் எல்லா இடத்தையும் நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கறணும்